எங்களோடய பகுதியில முக்கியமான அரசியல் கட்சினால் அது அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் அது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா மக்களோடய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யிறோம்கிற ஒரு நெனப்பு அவங்க வந்து நெனச்சுட்டு அது ஆரமித்தாங்க பட் அவங்க வந்து அவங்களோடய தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை வந்து அவங்க உருவாக்கியிருக்குறாங்க இதுக்கான காரணம் அந்த கட்சி உருவாக காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து வளரணும் அவங்க வளர அவங்க வளர்ச்சிக்காக மட்டும்தான் வந்துட்டு கட்சிகள் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்குறாங்க அந்த க கட்சிகள் உருவாவதற்கு மாநிலத்தின் வரலாறு எப்படிருக்குது அப்படின்னா கட்சிகள் கட்சிகளில் வரலாறு என்ன இருக்குது வரலாறுன்னாலே அவங்க கட்சிகளில் சேர்ந்து அவங்க வின் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட தகுதி மேம்பட்டிருது ஆனால் மக்களோடய தேவைகள் பூர்த்தியாகிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மக்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு நினச்சிதான் அவங்க வந் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களோட தேவைகள அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க மக்களோடய தேவைகள் பாதியளவு மட்டும்தான் வந்துட்டு பூர்த்தியாகுது அதுவும் முழுமையாக பூர்த்தியாகிறது கெடையாது